என்னுடைய லைஃப் பார்ட்னர் ஓட பேர் பார்த்தீங்கனா ராணி ஃபஸ்டு வந்து பாசிட்டிவ் பற்றி பேசிடலாமே ஏன்னால் என் ஒய்ஃப்கிட்ட வந்து எனக்கு பாசிட்டிவ் தான் ரொம்ப அதிகம் நெகட்டிவ் வந்து ரொம்ப கம்மி தான் ஃபஸ்டு வந்து என் ஒய்ஃபும் நானும் வந்து லவ் மேரேஜி ஆக்சுவலி அரேஞ்ச் மேரேஜி கிடையாது லவ் அண்ட் அரேஞ்ச்சி அவர்களோட நேட்டிவ் பார்த்தீங்கனா சென்னை நான் வந்து மதுரை என்னடா சென்னை மதுரை எப்படிடா லவ் மேரேஜி அப்படினு எல்லாம் கேட்பிங்க அது அப்படிதான் ஆக்சுவலி என்னுடைய சிஸ்டர் வந்து சென்னையில் வந்து படிக்கிறாங்க அவர்களுடைய ஃப்ரெண்டு தான் என்னுடைய ஒய்ஃப் இப்போ இருக்கிறவங்க எங்கள் சிஸ்டர் வீட்டுக்கு ஆக்சுவலி எங்கள் சித்தி பொண்ணு எங்கள் சித்தி பொண்ணோடய ஃப்ரெண்டு தான் ஒய்ஃபு அவங்க எங்கள் சித்தி வீட்டுக்கு போக வரப்போ அப்போ கொஞ்சம் பழக்கம் ஏற்பட்டு அது லவ்வாக ஆச்சு லவ்வு மேரேஜி வரைக்கும் அப்படியே போயிருச்சு அது நிறையா பல போராட்டங்கள் பல எதிர்ப்புகள் இது எல்லாம் தாண்டி தான் முடித்தோம் ரொம்ப டீப்பாக இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன் அப்புறம் என் ஒய்ஃப்கிட்ட எனக்கு பிடிச்சதுன்னு பார்த்திங்கனா நல்லா சமையல் செய்யும் நான்வெஜ் சமைக்கும் சமையலை பற்றி சமையலை பற்றி நான் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுத்துரும் அது ரொம்ப ப்ளஸு எனக்கு நான் என்ன கேட்டாலும் அப்புறம் பார்த்தீங்கனா இன்றைக்குள்ள நிறையா பேர் வந்து எப்படின்னா ட்ரிங்க்ஸ்சுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிருக்காங்க சில பொண்ணுங்களுக்கு ட்ரிங்க்ஸ் அடித்தாலே பிடிக்காது என் ஒய்ஃபுக்கும் பிடிக்காது பட் அதுக்கு என்னென்னா வீட்டுக்குள்ளேயே அடிக்கணும் அதுவே அழகா சைட் டிஸ்ஸை வச்சு அதுவே அழகா எனக்கே ஊற்றி கொடுத்துரும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த விதத்தில் ரொம்ப டார்ச்சர் பண்ணாது ஃப்ரீயாக விட்டுரும் இதெல்லாம் அவள்ட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது பிடிக்காத இதுனால் என்னென்னா வாரத்தில் ஏழு நாள் இருக்குன்னால் அதில் ஒரு ரெண்டு நாள் தான் சமைக்கும் அஞ்சு நாள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் இது தான் பிடிக்காத ஒரு இது வேறு ஒன்றும் கிடையாது ரொம்ப செலவளிக்கும் காசை எக்குத்தப்பாக செலவளிக்கும் அது தான் வேறு ஒன்றும் கிடையாது அவ்வளோ தான்